நான் ஆட்டோ வைச்சுருக்கிறேன் ஒரு ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னேப் பார்த்தன்னா டீசல்லு வந்து திடீர்னு காலியாயிடுச்சு காலி ஆனதினால அதில் வந்து சரியான முறைக்கு வந்து சேவை செய்ய அவங்க முடியலிய நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு அதுனால என்ன பண்ணிணேன் அங்கேருந்து போடுவோம் வேறு இடத்துக்குள்ள போய்விட்டு கிருஷ்ணகிரியில் போட்டுக்கலாம் அப்படின் சொல்லிவிட்டு அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு டைம் நான் வந்து நிறைய விஷயங்கள வந்து சந்தித்ததது உண்டு